நாலு மணிக்கு எந்திரிச்சு மாட்டை வெளியில கட்டிட்டு சாணியெலாம் பெருக்கி வாரிட்டு மாடை தண்ணிக்கு காட்டிட்டு கஞ்சியெலாம் கஞ்சி காய்ச்சு ஊற்றுவோம் புண்ணாக்கு இன்னும் புண்ணாக்கு வைக்கப்புல் எல்லாமே போடுவோம் புல்லு அறுத்துகின்னு வந்து போடுவோம் மாட்டுக்கு கழனி கூட்டிகிட்டு போய்ட்டு புல்லுலாம் எடுத்து வந்து போடுவோம் அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு கஞ் கஞ்சி காய்ச்சுவோம் நைட்டில் அப்புறம் புல்லு போட்டு சா சாணியெலாம் வாரி எடுத்து போடுவோம் அதை இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தமாக வச்சுக்குவோம் அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு போய்ட்டு கழனிக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு பில்லை மேய விட்டு தண்ணி காட்டுவோம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவோம் புண்ணாக்கு இருந்தால் புண்ணாக்கு போடுவோம்